ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி நாலு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு